மோஸ்ட்டாக நான் ஓடும் போது பேச மாட்டேன் பேசுனால் ரொம்ப மூச்சு வாங்குங்கிறதுக்காக ஏதாவது ஹியர் ஃபோன்ஸ் வச்சு கேட்டுன்னு தான் போவேன் நான் மோஸ்ட்டாக ஹியர் ஃபோன்ஸ் வச்சு கேட்க மாட்டேன் எப்போவாச்சும் மைண்டுக்கு கொஞ்சம் காமாக இல்லைன்னா அப்போ நான் வச்சுன்னு கேட்டுன்னு அமைதியாக ஒ ஸ்லோ வாக்கிங்கோ இல்லை ஸ் ஸ்லோ ஜாகிங்கோ பண்ணிகிட்டு இருப்பேன் நான் மோஸ்ட்டாக எதையும் நினச்சிக்க மாட்டேன் ரன்னிங் போகும்போது கீழே விழாம போகணும் சேஃபாக போகணும் நல்லா பார்த்து பொறுமையாக போகணும் அடிபட்டாலும் நல்லா தழும்பாகிடுமேன்றதுக்காக பொறுமையாக சேஃபாக போவோம் இசை கேட்குறதா இருந்தால் நான் கண்டிப்பாக மெலோடி சாங்ஸ் தான் கேட்பேன் நான் அதாவது மனதுக்கு கொஞ்சம் நிம்மதியாக அந்த குத்து சாங்கு இல்லாமல் நார்மலாக ராக் அது மாதிரி இல்லாமல் நார்மலாக மெலோடியாக பீ நார்மலாக இருந்தால் கொஞ்சம் காமாக மார்னிங் நல்லா காமாக போவோம் அந்த ஒரு மாதிரி எனக்கு சாங்ஸ் கேட்கணுன்னு நினைப்பேன் இல்லைன்னா ஏதாவது ரன்னிங் டைமில் இந்த மாதிரி ரன் பண்ணணும் இப்படி போகணும் இந்த ரூட்டில் போகணுன்னு அதை யோசிச்சுக்கிட்டே போவேன் இது தான் எனக்கு இருக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயமே என்னோடய கவனம் எங்கேயும் அவ்வளவாக மோஸ்ட்டாக சிதறாது ஒன்று ஓடுறதா இருந்தால் கா கீழே குனிஞ்சுக்கிட்டே ஓடிவிடுவேன் அதே தான் என்னோடய டே ரொட்டீனாக இருக்கும் நான் எதையும் அவ்வளோவ மோஸ்ட்டாக யோசிச்சுக்க மாட்டேன் ரன்னிங் டைமில் ரன்னிங்கை மட்டும்தான் மோஸ்ட்டாக கவனிப்பேன் வேறு எதுவும் கவனிக்கமாட்டேன்